தமிழ்நாட்டில் பொறுத்த அளவுக்கு கலாச்சார உடைகள்னே தனியாக இருக்குது ஃபார் எக்ஸ்சாம்புல் வேஷ்டி சட்ட இந்த மாரி துண்டு இப்போ கல்யாணத்தில் பார்த்தீங்ன்னா கலாச்சாரம் இருக்க கூடியதாக அந்த சமுதாயத்தை பொறுத்து இப்போ இந்துன்னு எடுத்துகிட்டீங்கன்னா வேஷ்டி ஷர்ட்டு பெண்கள் பொருத்தளவு சேலை இந்தமாரி பண்ணிதான் கல்யாணம் பண்ணுவாங்க அதே மாதிரி கிறிஸ்டின் முற அவங்களுக்கு தனியாக இருக்கு முஸ்லிம்ஸ்க்கு அவங்களுக்கு அந்தந்த கலாச்சார உடைய பொறுத்துதான் எல்லாமே பண்ணுறாங்க